ஹலோ யாரு சொல்லுங்க ஆ சொல்லுங்கண்ணே என்ன வேணும் ஆ சரி அண்ணே பூவே ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட முன்னூறுபா வருதுங்கண்ணே உங்களுக்கு என்றைக்கி வேணும்னு சொல்லுங்க ஆ அப்படியா சரி கண்டிப்பாக கொடுத்துரலாம் ஏண்ணா மல்லிகைப்பூ எதுக்கு தலைக்கி வெச்சுக்கிறதுக்கு தானண்ணே இல்லை கட்டி கொடுக்கணுமா இல்லை நீங்கள் வாங்கி கட்டிப்பீங்களா நம்பள்கிட்ட எல்லா பூவும் இருக்குதுண்ணே செவ்வந்தி பூ சாமந்தி பூ ரோஜாப்பூ முல்லைப்பூ கனகாம்பரம் எல்லா பூவுமே இருக்குது காக்ரோட்டான் டிசம்பர் கூட இருக்குதுன்னா பார்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ நம்ப கடையில் வாங்கிக்கலாம் எல்லா ஃபங்க்ஷனிலும் நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து கொறச்சு தர்றேண்ண ஆ சரி சரிங்கண்ணே எப்படி பூ வந்து நீங்கள் மல்லிகைப்பூ கேட்கறீங்கள்ல தலைக்கு வெச்சுக்கிறதுக்கு அதை கட்டுறது கட்டியே நான் தரணுமா இல்லை வந்து நீங்கள் கட்டிப்பீங்களா உதிரி பூவாக தரணுமா சரி சரிண்ணே உதிரியாகவே கொடுத்துர்றேன் நல்ல பெரிய பெரிய மல்லியாக நல்லா பொறுக்கி பார்த்து நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்புறம் இந்த ஆ சரி சரிங்கண்ணே ஆ அது தாம்பூலத்தில் வைக்கிறதுக்கா ஆ அது வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே தரேண்ணே ஏனால் நீங்கள் டெக்கரேஷன்க்கு வேறு பூ வாங்கறீங்க அதனால் அந்த பூ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து தந்துடறேன் சரி நம்பள்கிட்ட மஞ்சள் கலர் சாமந்தி பூவும் இருக்குது ஆரஞ்சி கலர் சாமந்தி பூவும் இருக்குது அதுனால் ரெண்டு கூடையில் ஒரு அது ஒரு பத்து கிலோ இது ஒரு பத்து கிலோ தந்துடறேன் போதும் இல்லைண்ணே டெக்கரேஷன் பண்ண அந்த பூ வேறு ஏதாவுது பூ வேணுமா செவ்வந்தி பூவெலாம் வேணாமாண்ணே சாமி ஃபோட்டோக்கெலாம் போடலாம் செவ்வந்தி பூ சூப்பராக இருக்கும் கதம்பலாம் இருக்குது நம்பக்கிட்ட நாங்கள் கட்டியே தரோம் சரி சரிங்கண்ணே

ஓகேண்ணே என்றைக்கிண்ணே நீங்கள் வாங்கிக்க வரீங்க ஆ நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இல்லை கடையில் வேலை பார்க்கற பையனை அனுப்பி விட்றேன் இல்லைன்னா நீங்கள் நம்பர் சொல்லுங்க நான் வீட்டுக்கே வேணால் அவனை அனுப்பி விட்றேன் ஏன் உங்களுக்கு கஷ்டம் பங்க்ஷன் டயத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்ருப்பீங்க ஆ சரிங்கண்ணே வேறு ஒன்றும் இல்லை ம் ஓகே ஓகேண்ணே டு அமௌண்ட்டெலாம் கிடையாதுண்ண அமௌண்ட்டெலாம் இல்லை இல்லை ஃப்ரீ தான் ஆ சரிண்ணே ஆ ரொம்ப நன்றிண்ணே அமௌண்டு வந்து நான் எப்படி சொல்வது பத்து கிலோ சாமந்தி பூ வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு எண்நூறுவா வரும் மல்லிகைப்பூ வந்து ஒரு முன்னூறு உங்களுக்காக ஒரு நூறுபா கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு பூ ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முன்னூறுவா வருண்ணே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து தர்றேன் இதைவிட நான் வேறு என்ன தரணும் உங்களுக்கு சொல்லுங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ப தோட்டத்தில் பக்கத்திலேருந்து பறிச்சு கொண்டு வராங்கண்ணே நான் வந்து வெளிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டேன் ஆ சரிங்கண்ணே ஆ ரொம்ப நன்றிண்ணே